இப்போ நம்ம ஊருலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பஸ் தான் நிற்கும் ஒரு சில பஸ்ஸெஸ்லாம் நிற்காது ஸோ அதுக்கேற்ற மாதிரிதான் நம்மளோடய ட்ராவலும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நம்ம சவால் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயமே இப்போது ஒரு அர்ஜென்ட் ஹாஸ்பிடல் போகணும் அப்படின்னா கூட சப்போஸ் ஒரு சில பஸ்ஸெலாம் நிறுத்தாதப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம பக்கத்தூருக்கு போயிட்டு பஸ் ஏறுகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப பார்த்து செஞ்சிக்கணும் இது மட்டும் தான் இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி வந்து டிராவலில் எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லா பஸ்ஸஸும் இங்கே நிறுத்துனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதில் ஹேப்பி தேங்க் யூ